கல்யாண ஃபங்ஷனெல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடுவோம் என்னோடய கல்யாணத்துக்கூட நானும் என் ஒய்ஃபு ஃபேமிலியாக ஒன்றா வெச்சாலும் வெச்சாலும் மல்லி வாசம் பாட்டுக்கு மிக சிறப்பாக சூப்பராக டேன்ஸ் ஆடியிருக்கோம் எல்லாம் சூப்பராருந்துச்சு